உணவு தயாரிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடு எல்லாம் அதிகமாக நாங்கள் எடுத்துக்கிறது வந்து இப்போது இட்லி தோசை இட்லி மாவு அதிகமாக தயாரித்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இட்லி மாவு அப்புறம் சப்பாத்தி பூரி இதெல்லாம் டிஃபனுக்கும் நைட்டுக்கும் சமைப்போம் சேமியாக கோ ரவை இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்கள் சாப்பிடுவோம் இட்லி உப்புமா இடியாப்பம் இது இந்த மாதிரி இது தான் டிஃபனுக்கு நாங்கள் சமச்சுக்குவோம் லஞ்சிக்கு மத்திய உணவுக்கு பார்த்தீங்கன்னா சா சாதம் வெள்ளை சாப்பாடு சம் டைம் களி களி கூட நாங்கள் களி ரக்கிரி கடைஞ்சி நாங்கள் செய்வோம் பெருமான்மையாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெள்ளை சாப்பாடு கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு பொறியாலோ இல்லது கீரையோ ஏதோ ஒன்று இருக்கும் அதுக்கு அப்புறம் சாம்பார் இருக்கும் ரசம் இருக்கும் தயிர் இருக்கும் இல்லைன்னா மோர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் உணவு முறை எங்கள் ஊரில் இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக நாங்கள் வந்து சாப்பாடில் அரிசி அதிகமாக சேர்த்திக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து அதிகமாக பிட் பிட்காலத்தில் அதாவது முட்காலத்தில் பயன்படுத்தின அந்த ராகி சோளம் தினை அதெல்லாம் விட்டு போச்சு இப்போது அதனால் இப்போ மறுபடியும் அதை நாங்கள் சேர்த்திக்க ஆரமிச்சிருக்கிறோம் முக்கியமாக அரிசி மாவு ஆட்டுறம் போது அது கூடையே வந்து ஒரு கை வந்து பயிர் போட்டுக்கிறது இல்லைன்னா தட்டை காய் தட்டை கொட்டை போட்டுக்கிறது இல்லைன்னா சோளம் போட்டு ஆட்டுறது ஸோ இல்லைன்னா மாவு இருந்துச்சுன்னா அது கூட கோதுமை மாவு கலக்கி கோதுமை தோசை இல்லைன்னா ராகி ராகி ரொட்டி இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் அதிகமாக நாங்கள் எடுத்துக்க ஆரமிச்சுருக்கோம் இது மாதிரி இந்த மாதிரி தான் உணவு பழக்கங்கள் எப்போவுமே இருக்கும் இல்லைன்னா சுக்குட்டி கீரை செங்கீரைக சிகப் பச்சை கீரை கீரை வகைகளில் நம்ம நம்ம சுற்றி என்ன நம்ம காட்டு பகுதிகளில் நம்ம தோட்டத்தில் எல்லாம் என்ன விளையிதோ முருங்கை கீரை முருங்கை கீரை அதிகமாக நாங்கள் வந்து எடுத்துப்போம் நல்ல சத்துக்கள் அதிகம் வெண்டைக்காய் காய் வகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பீக்கிங்காய் பிடலம் புடலங்காயி பாவக்காய் அவரக்காய் சுரக்காயி இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் இங்கிலீஷ் வெஜிடபுள்ஸை விட பச்சை காய்கறிகள் எங்கள் ஊர் பகுதிகளில் விளையிறதவே நாங்கள் அதிகமாக எடுத்துப்போம் அதில் வந்து நார்ச்சத்துக்கள் தண்ணீர் சுரப்பு சு அந்த சத்துக்கள் வந்து அதிகங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துப்போம் அதுக்கு அப்புறம் ப சாப்பிட்றம் போது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசிலேருந்தே நாங்கள் பழக்கப்படுத்துகிறது வந்து நல்லா மென்று சாப்பிட்ணும் எடுத்த அப்படியே முழுங்க கூடாது நல்லா பெனஞ்சு மென்று ஆரோக்கியமாக சிந்தாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கின்ற ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுவோம்